ஆ சொல்லுங்கம்மா

நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டும்மா சரிம்மா எப்படி உங்களுக்கு மிஸ் ஆச்சு ஐடி கார்டு ஐடி கார்டை பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களா சரிம்மா அப்போது உங்களுக்கு புது ஐடி கார்டு வேணுமா உங்க சரி ஒரு லெட்டர் எழுதிக் கொடுங்க ஆஃபிஸ் ரூமில் எனக்கு டூப்ளிகேட் ஐடி கார்டு வேணும் என் ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி எழுதிக் கொடுங்க

சரிம்மா நீங்கள் வாங்க நான் வேணுனா நாளைக்கு வாங்க நான் வேணுனா ஒரு லெட்ரு சைன் பண்ணித்தர்றேன் அதை வைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒன் வீக்குக்கு அதுக்குள்ளே நான் வந்து டூப்ளிகேட் உங்களுக்கு தரச்சொல்கிறேன் டூ ஃபிஃப்டி சார்ஜுமா அதுக்கு என்னம்மா இங்கே ஆஃபிஸ் ரூம்லேயே வாங்கிக்கலாம்மா

ஐடி கார்ட் இனிமேல் தொலச்சிடாதீங்கம்மா திருப்பி திருப்பி டூப்ளிகேட்டுலாம் கொடுக்கமாட்டோம் இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்குமேலே ஐடி கார்டு இல்லைன்ட்டு என்ட்ட வராதீங்க ம் ஓகேம்மா பார்த்துக்கோங்க அதான் நான் சொல்றேனேம்மா நீங்கள் வாங்க நான் சைன் பண்ணி ஒரு லெட்ரு தர்றேன் ஐடி கார்டு இந்தமாதிரி மிஸ் ஆகிடுச்சி நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் எழுதித் தர்றேன் அதைக் கொண்டு உங்கள் மேம்ட்ட காட்டுங்கள் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் தானே நீங்கள் கொடுங்க நான் எழுதித் தர்றேன் கேட்டாங்கன்னா ப்ரின்சிபால் சார் தான் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் ஓகேம்மா